இப்போ பார்த்திங்கனா எங்கள் வீட்டு பின்புறத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து பறவைகள் வந்து நிறையாவே இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சிருப்போம் அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள் அதுக்குன்னும் சில இடோல்லாம் இருக்கு அந்த இடத்துல வந்து தானியங்கள் வைக்கிறதுனால் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா சிட்டுக்குருவிலந்து காகத்துலந்து எல்லா பறவையுமே வரும் அதுவும் வந்து டெய்லி வந்து ரெகுலராக அது சாப்பிட்டுட்டு போயிவிடும் அப்புறம் அந்த இடோம் காலியான திருப்பி அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சிருவோம் அதுமாதிரி ஒயிட் ரைஸ்ருக்குல ஒயிட் ரைஸ்கூட குக் பண்ணி வைப்போம் அது சாப்பிடும் அதுமாதிரி வந்து தானியங்கள்லாம் வைக்கிணுன்னு இல்லை ஒயிட் ரைஸ்கூட காக்காலாம் சாப்பிடும் நான் இப்போ வந்து இந்தமாதிரிலாம் வைக்கிறப்போ எங்கள் வீட்டு கொ எங்கள் வீட்டு பின்புறத்தில் பார்த்திங்கனா நீங்கள் நீங்கள் அடிக்கடி பேர்ட்ஸ வந்து பார்த்துக்ட்டே இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு பின்புறம் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே பறவைகள் வந்து அடிக்கடி வரும் ஏன்னா எல்லார் வீட்டுலையுமே மோஸ்ட்லி வந்து இந்தமாதிரியலாம் பண்ணி வச்சிருப்பாங்க தண்ணி வைக்கிறது அப்புறம் வந்து தானியங்கள்லாம் போடுறது அதனால வந்து புறா வ தான் புறாலாம் வரும் எங்கள் எங்கள் பக்கத்தில் கோயில்யிருக்கு அந்த கோயிலில் வந்து புறாலாம் இருக்கிறதுனால அங்கேயும் போய் நாங்கள் தானியங்கள்லாம் போடுவோம் அதனால இந்த புறா அங்கேயே இருக்கும் அதுமாதிரி எங்களை சுற்றி ஃபுல்லாக வந்து பறவைகள் வந்து வந்துட்யிருக்கும் நீங்கள் வந்து இப்போ அதுக்கு ஒரு நாள் டெய்லி வரப்போ அதுக்கு வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை நம்ப கொடுத்தாலே அது வந்து டெய்லி வரும் நம்ப பார்க்க அதுமாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஃபுட் புரொவைட் பண்ணாலே வந்து அது டெ டெய்லி அதுக்கான தானியங்கள் சாப்பாடு நம்ப கொடுத்தா அது வரும் இதில் வேறு எதுவும் டிப்ஸ் இல்லை அவ்வளோ தான்